எங்களுக்கு பிடித்த நடிகரும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் அவர்களுடைய படம்கள் அது சி படத்துக்கு சினிமா தேட்ருக்கு வந்தாலே நாங்கள் பது பஸ்ட்டு போய் பார்ப்போம் பார்த்துட்டு அவர்கள் எங்களை ரசிகர்ராகவும் குடும்பத்துடன் சென்று போய் பார்ப்போம் எம்ஜிஆர் பாடல்கள் என்றால் எங்களுக்கு மிகவும் பிடிக்கும் அதேபோல் ரஜினிகாந்த்தும் கமலஹாசன் போன்றவர்கள் நயன்தாரா சிநேகா இவங்களெல்லாம் பழ நடித்துக் கொண்டுருக்கும் பாடல்களும் படங்களும் எங்களுக்கு சிறப்பாகவும் சி சிசியாகவும் நல்ல ஒரு பொழுதுபோக்காவாவும் அமையும் அப்பொழுது சினிமா துறையும் பாடல்களும் ஒரு சென்று தேட்ர்களை கண்டு ரசித்து வரும் எங்கள் நண்பர்களுடனும் சென்று வருவோம் ஆதலால் எங்களுடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களோடு ஆதலால் இப்போ அவங்களோடைய படம் என்றால் பது முதலில் சென்று கண்டுகளிப்போம் அதனால் எங்களுக்கு பிடித்தமான படங்களும் பாடல்களும் பிடித்திருக்கும் பிடித்த பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியன் எஸ்பி ம எஸ்பி பாலசுப்ரமணியன் அவர்களும் ம அப்புறமா பி சுசிலா போன்ற பாடல்களும் எங்களுக்கு அவர்களுடைய பாடல்கள் என்றாலே நன்றாகவும் க கருத்தும் கலவையுமாக இருக்கும் அப்பொழுது அந்தந்த பாடல்கள் மாதிரி கலையை ரசித்து டெய்லி த நாங்கள் கேட்டுக் கொ ரசிப்போம் ஆதலால் சினிமா துறையும் நல்லபடியாக சென்றடைந்து நல்ல படியாக இருப்போம்